எங்கள் ஊரில் வந்து கலைகள்னு சொன்னால் வள்ளிக் கும்மியாட்டம் சொல்லுவோம் அந்தக் கும்மியாட்டம் வந்து பழையத் திரைப்படங்களில் வந்து பயன்படுத்தி வெளியே வந்து கொண்டாந்திருக்குறாங்க அதுக்கப்புறம் கைவினைப் பொருள்னு சொன்னால் வந்து தென்னை மரத்தோடய பச்சை ஓலை இருக்குதுல்லைங்களா அதில் வந்து கூடை சின்ன சின்னப் பொருட்கள் வந்து செஞ்சு வந்து விற்பாங்க அதுவுமே வந்து படங்களில் வந்து உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க அப்புறம் வந்து சாணிக் கூடைன்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கூட வந்து இப்போ எல்லாத் திரைப்படங்கள்லையுமே வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போ விளம்பரன்னு எடுத்துகிட்டா வந்து எங்கள் ஊரில் வந்து இயற்கைக் காட்சி வந்து அதிகமாக இருக்கும் அதாவது நெல் மஞ்சள் அந்த மாதிரி நல்லா மலைப்பகுதி வேறு இருக்கா அதனால் வந்து ஃபுல்லாக வந்து இயற்கைக் காட்சி வந்து அழகா இருக்கிறதுனால இப்போது சக்தி மசாலா விளம்பரம் அந்த மாதிரி எடுத்துகிட்டோம்னா மஞ்சள் விளம்பரத்துக்காக வந்து எங்கள் ஊர் சைடு தான் வந்து எடுப்பாங்க அந்த மஞ்சளை வந்து பயன்படுத்தி தான் இந்த இயற்கைக் காட்சி வச்சு எல்லா விளம்பரத்தையும் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கைவினைப் பொருள் வந்து இப்போ கூடை வந்து ஒன் ஒரு சாணிக் கூடை மாதிரி ஒன்று பின்னுவாங்க அந்தக் கூடை வந்து இப்போ வந்து எல்லா கடைகள்லையுமே நார்மலாக வந்து கிடைக்குது அதை வந்து படத்தில் வந்து உபயோகப்படுத்தினனால இன்னுமே நம்மளுக்கு வந்து அதிகமாக எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்குது